கட்டடத்து வேலை இது அதுதான் அது தொழில்நுட்பமா போனாக்கால் கட்டடத்து வேலைக்கு வந்து வெளியிலேருந்து போகிறோம்னா வீடு வாடகை தேடுறோமுன்னா ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்து ஐந்நூறுருபா வாடகை இங்கே இந்த தெரு கீழ்பென்னாத்துாருவில் வந்து ஆயிரத்து ஐந்நூறுருபா வாடகை வேலைக்கு கட்டடத் தொழிலுக்கு எந்த வேலைக்கு போனாலும் வாடகைன்னு வந்தால் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து ஐந்நூறுருபா வாடகை அதுக்கும் கம்மியெலாம் கிடையாது அதுதான் அதுமாதிரி கொடுத்துட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றும் அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை கூலி வந்தது ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஒவ்வொரு நாளைக்கு சம்பாதிக்கிறோம் வாடகை வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்து ஐந்நூறுருபா வாடகை வீடு பார்க்குறோம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை கஷ்டம் இல்லை வீடு ஆனால் கிடைக்குது